அண்ணா ஏங்கண்ணா மாஸ்க் போடவே இல்லை இந்த கொரானா சமயத்தில் எல்லாத்தையுமே மாஸ்க் போட்டு தான் பஸ்ஸே எங்களை ஏற சொல்லிருக்காங்க ஆனால் நீங்களே மாஸ்க் போடாமல் வண்டி ஒட்டுறீங்க இங்கே பாருங்கள் சீட்டெல்லாம் எவ்வளோ அழுக்கா இருக்கு சானிடைசர் போட சொல்லிருக்காங்க ஒரு அரைமண்நேரத்துக்கு ஒருக்கனாச்சும் கையில் சானிடைசர் போட சொல்லிருக்காங்க குலந்தைங்களெல்லாம் வந்து பஸ்ஸில் ஏறுது நீங்கள் அழுக்கு இவ்வளோ அழுக்கா இருக்கு குப்பையாக இருக்கு அப்புறோம் இதில் கொரானா வராதுன்னா ஏங்கண்ணா வராது ஏங்கண்ணா நான் பொறுமையாக சொல்லுறேன் நீங்கள் இவ்வளோ வேகமாக பேசுறீங்க நான் பொறுமையாகதானே கேட்டுட்டுருக்கேன் இவ்வளோ கோவப்பட்டால் என்ன பண்ணுறது உங்கள் பேர் என்னங்கண்ணா செந்தில் குமாருங்களா ம் சரி ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ ஆ சார் நான் இந்த மாரி கரூர் பஸ்ஸு ஏறிருக்கேங்க சார் கரூர்க்கு போயிட்டுருக்கேன் அங்கே வந்து ட்ரைவர் வந்து மாஸ்க் போடவே இல்லை ஏங்கண்ணா மாஸ்க் போடல பஸ்ஸெல்லாம் வந்து ஒரே குப்பையாக இருக்குங்க சார் உட்காரவே முடில சீட்டெல்லாம் அழுக்கா இருக்கு ஏன் க்ளீன் பண்ணலேன்னு கேட்டால் அதெல்லாம் பண்ண முடியாதும்மா கவர்மெண்ட் பஸ்ன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின் சொல்லி எங்கிட்ட ரொம்ப கோவமாக பேசுறாங்கிங்க சார் வண்டி நம்பருங்களா டீஎன் ட்வெண்ட்டி எயிட் பீஆர் டபுள் த்ரீ செவன் டூ ஃபோர் செவனுங் பேர் செந்தில் குமாருங்க சார் சரிங்க சார் ஆ அவர்கிட்ட கொடுக்கட்டுங்களா ட்ரைவர்கிட்ட தோ கொடுக்குறேங்க சார் அண்ணா ஆ பேசுறாங்கண்ணா சார் ஆஃபிஸ்ஸர் பேசுறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா இந்தாங்க பேசுங்கள்